தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்துறை வந்து மிகவும் ரொம்ப அதிகமாக பங்கு வகிக்கிறது ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நமக்கு வந்து விவசாயம்ந்தான் அதிகமாக ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கனா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு ஒரு மாதிரியான விவசாயம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறையா வந்து இப்போ பொருளாதார வேளாண்மை பார்த்தீங்கனா அதிக பங்களிப்பு தமிழ்நாட்டில் வந்து டெல்ட்டா மாவட்டம் வந்து அதிகமாக பங்களிக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கனா நாங்கள் வந்து ஒன்று ஒன்று சோளம் கம்பு கேழ்வரகு அந்தமாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு ஒரு மாதிரி போடுவாங்க அது வந்து வேளாண்மைத்துறை வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கு ஏற்றாப்போல வந்து கவர்மெண்ட்டும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்டின்னா நம்ம வேளாண்மையை வந்து அதிகமாக வளர்க்கணும் அப்டிங்கறதுனால் நல்லாகவே வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து ஏதோ மழைக்காலத்தில் அப்படிலாம் எதுவுமே இதைப் பண்றேன் விளைச்சல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அங்கே மழை மழைக்காலத்துலேலாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேளாண்மைத்துறை வந்து ரொம்பவே அதிகமாக பங்கு வகிக்கிறது உணவு பாதுகாப்புன்னு வந்து பார்த்தீங்கனா அதுலேயும் நம்ம வந்து நம்ம முதலிடத்தில் தான் இருக்கோம் நம்ம வந்து நெல் நெல்லில் வந்து அதிகமாக வந்து பயிர் பண்றதுனால் நம்ம வந்து அதிகமாக ஏற்றுமதி செஞ்சிட்டுருக்கோம் உணவுத்துறையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாகவே வந்து சிறப்பாகதான் போயிட்டுருக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணமாட்டாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது நெல்லை வந்து நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க சப்போஸ் வந்து இப்போது கரும்புத்தோட்டம் அந்தமாதிரி இது வந்து கம்பு கேழ்வரகு அந்தமாதிரில்லாம் இருக்கும்போது இப்போது வந்து பருத்தி அந்தமாதிரி இப்போது பருத்தி சீசனாக இருந்துச்சுனா பருத்தி எல்லாமே வந்து பார்த்திங்கனா வேளாண்மைத்துறைக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாகதான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வேளாண்மையினால் தான் வந்து ஓரளவு வந்து தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குதுனா அதுக்கு வேளாண்மையும் இப்போ ஒரு காரணம் அது வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாகவே நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம்